இப்போது வந்து இவ பெண்கள் சின்ன சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து கராத்தே சிலம்பம் அது கத்துட்டு வராங்க அது கத்துட்டு வந்து தற்காப்பு கலைகளாக கத்துட்டு வராங்க சிலம்பம் அதெலாம் வந்து இப்போ அதனால் வந்து ஸ்கூலில் உள்ள டோர்னாமெண்ட்டு விளாண்டு அதுலேருந்து தூத்துக்குடி தூத்துக்குடிலேருந்து தே மதுரை மதுரைலேருந்து தமிழ்நாடு தமிழ்நாடுலேருந்து வேற நேபாளம் மத்தியப் பிரதேஷ் அந்த அந்தளவுக்கு போய் விளாடப் போகிறாங்க பெண்கள்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்கங்கன்னா சின்ன சின்ன பொண்ணுங்கன்னா போகிறாங்க இப்போதைக்கு கராத்தே சிலம்பம் சிலம்பத்துலேயே இப்போ நிறையா இது வந்துட்டு சிலம்பம் அடுத் கராத்தே கபடி கி கிரிக்கெட்டு அதெலாம் நல்ல பொண்ணுங்கள்லாம் கலக்கிட்டு வராங்க அப்படி பார்த்தாலுமே இந்தியாவில் பெண்களுக்கு விளையாட்டு வாய்ப்புகள் பிரச்சனைகள் இருக்குது நல்லாவே பண்ணிட்டு வராங்க இப்போ வந்து இப்போ சிலம்பம் கற்கறதுலேருந்து ஆர்வமாக இருக்கிறது யாருன்னா சின்ன சின்ன கொழந்தைங்க தான் கத்துட்டு வராங்க இப்போ வந்து எல்கேஜி போனாலுமே க சி இதுக்கு அனுப்பிவுட்டுர்றாங்க கராத்தே சிலம்பத்துக்கு அதுக்கடுத்து சின்ன பசங்கன்னாலுமே கராத்தே சிலம்பத்துக்கு அனுப்பிவிட்டுர்றாங்க இப்போ எங்கள் ஊருலையும் ஒரு கரா கராத்தே சிலம்பம் இது நடத்திட்டு வராங்க அதில் வந்து ஒரு இ முப்பது பொண்ணுங்களாவது படிப்பாங்க முப்பது பொண்ணுங்க ஒரு இருபது பசங்க ஒரு ஐம்பது பேருக்கிட்ட படிக்காங்க அவங்களும் டோர்லமெண்ட்டு சென்னை அப்படி வேற வேற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நம்ம கொஞ்சம் நல்லா விளாட்றோம் அதனால இந்தியாவுக்கு செலெக்ட் ஆவாங்க இந்தியா செலக்டானா அடுத்து வெளியூரு வெளிநாடு வெளியூரு அப்படி போயிட்டே இருப்பாங்க அதுனாலும் ஒரு பெண்களுக்கு ஒரு மதிப்பு வரும் வீட்லேயே பெண்கள்னா நல்லா விளாடுறாங்க இப்போது அதை பற்றி சொல்கி றோம் வேறன்னா இப்போது வந்து கபடினாலுமே இங்கே அப்படி இல்லை ஸ்கூலில் உள்ள டோர்லமெண்ட் வின் பண்ணி அப்படியே வேற வேலை போகிறாங்க அவங்களுக்கும் உடல் வலிமையாகுது இப்போம் தோ குண்டா ஆகாமா ஒல்லி சிக்ஸ் பேக் வச்சிட்டு நல்லா தான் இருப்பாங்க வேறன்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிக் விளாடுவாங்க டிஸ்ட்ரிக் விளாண்ட்டு அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இது மோட்டிவேஷ்னலா இருக்கும் அவங்களே அவங்களுக்கு அவங்களே மோட்டிவேஷ்னல் கொடுக்கறதுனால நல்லா போவாங்க